பெண்கள்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது முன்னாடி வந்து ஆண்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து எல்லாமே செய்வாங்க ஆபிஸ் போகிறது மற்ற எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் வந்து ஒரு திருமண காரியம் அப்படி சொல்லும் பொழுது எல்லாம் வந்து ஆண்கள் தான் வந்து முடிவு எடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் அந்த உரிமை வந்துருச்சு இப்போ பெண்களும் இப்போ வேலைக்கு போகிறாங்க ஆபிஸ் போகிறாங்க அவங்களும் இப்போ வந்து ஸ்கூல் போகிறாங்க அதை மாதிரி எல்லாமே பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திருமண காரியம் அப்படி சொல்லும் போது ஆண்கள் தான் வந்து சொ சொல்லுவாங்கள் இது தான் சரி அப்படினு சொல்லிகிட்டு ஆனால் பெண்கள் பார்க்கும் போது இப்போ அவங்களும் வந்து ஒரு இது இதுதான் நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு ஆம் பெண்களும் முடிவு எடுக்கிறாங்க இப்போ அப்படியா இருக்கும் போது இப்போ ஒரு ஒரு குடும்ப காரியத்தில் அப்படி பார்க்கும் போது பெண்கள் தான் முதலிடமாக இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை அது நமது நம்ம நாட்டில் எடுதாந்து பார்க்கும் போது பெண்கள் வந்து குடும்ப அட்டையில் அவங்களும் பெண்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலிடமா இருக்கிறாங்க பெண்களுக்கு இப்போ வந்து ரேஷன் அட்டை எல்லாம் தராங்க பெண்களும் இப்போ வந்து முதலிடமாக எல்லாவற்றிலும் இருக்கிறாங்க அப்போ பெண்களும் வந்து எல்லா காரியத்திலும் அவங்க முடிவு எடுத்து அவங்களும் செய்கிறாங்க அவங்களுக்கும் முதலிடமாக இருக்குது